ஹலோ சார் சார் வணக்கம் சொல்லுங்க சார் ஆ சொல்லுங்க சார் வீடுங்களா என்ன குடியிருக்கிறதுக்காங்க அப்படிங்களா சரி சார் சரி சார் நீங்கள் என்ன ரேஞ்சில் எதிர்பார்க்குறிங்க வாடகை ஆ ஆ சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் அதாவது வந்துட்டு இப்போது மோல்டு வீடு அன்னு சொல்லி எடுக்கின்னீங்கன்னால் நீங்கள் மேக்சிமம் வந்து பத்து ரூபாய் இல்லாமல் கொடுக்கமாட்டாங்க இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் அதுவே வில்லேஜ் சைடு பார்த்தீங்கனாகா ஒரு நீங்கள் கேட்குற இதுக்கு கிடைக்கும் ஆனால் வசதி இருக்காது பாத் ரூம் வசதி இருக்காது நீங்கள் மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு சிரமமாக இருக்கும் நீங்கள் வந்துபோகிறதுக்கு சிரமமாக இருக்கும் எல்லாத்துக்கும் வில்லேஜ்லேருந்து தானே கொஞ்சம் ஆனால் சீப் அண்ட் பெஸ்டாகவே கிடைக்கும் ஆனால் கஷ்டம் கொஞ்சம் டவுனுன்னால் கிடைக்கும் சார் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஏழாயிர ரூபாக்கு கிடைக்குறது ரொம்ப ரேர்ங்க மத்திய தெருவில் எல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் தான் சார் அது பணம் தான் பத்து ரூபாய்க்கு மேலே தான் சார் வாடகை நீங்கள் கேட்குற பட்ஜெட்டுக்கு கிடைக்குறது ரேர் தான் தேடி பார்க்கணும் சார் ம் கரெட் தான் சார் அவைளபுளாக இப்போதைக்கி எதுவுமே இல்லை சார் நீங்கள் கேட்குறது ரேட்டுக்கு நான் வேணுன்னால் கேட்டு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் என்ன ஏதுங்றது நீங்கள் ஏழாயிர ரூபாய்க்கு கேட்குறீங்க எத்தனை பேர் தங்குகிறமாதிரி சார் ஆ இருக்குது சார் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அமைகிறதவிட நல்லா இருக்கும் பட் ஆனால் நீங்கள் வாடகை ரொம்ப கம்மியாக கேட்குறதுனால வந்து வில்லேஜ்ஜில் தான் கிடைக்கும் சார் உங்களுக்கு டவுனில் வந்து கிடைக்காது அந்த ரேஞ்சுக்கு வந்து பத்து ரூபாய்க்கு மேலே தான் சார் போய்கிட்டு இருக்குது நீங்கள் வேறு ஏரியாவில் பார்க்குறதா இருந்தால் சொல்லுங்க நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அதுதாங்க சொல்கிறேன் நானும் டவுனுங்றதுனால நீங்கள் எல்லாமே பக்கம் பக்கமே இருக்கிறதுனால பால் எதாவது ஒரு மளிகைகடைக்கு போகணுனாக்கூட உடனே போய்விட்டு வாங்கிவிட்டு வந்துடலாங்க வில்லேஜ்ஜில் ஒன்று இருக்கும் ஒன்று கிடைக்காது அப்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா பத்து ரூபாய்க்கு மேலே இருந்தால் சொல்லுங்க சார் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ஏழு ரூபானால் கொஞ்சம் வில்லேஜ் சைட் சீட்டு வீடான்னால் கிடைக்கும் சார் உங்களுக்கு நீங்கள் அது வேண்ணால் பார்க்குறீங்களா சேப்டியாக இருக்கும்ன்னு பணமும் செலவாகக் கூடாது வசதியும் பார்க்குறீங்க நீங்கள் எப்படி நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்குறது வீடு நல்லாவும் இருக்கணும்னு வேறு சொல்கிறிங்க சரிங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணி தரேன் அதுக்கு மேலே பார்க்குலாம் அப்படி இல்லைன்னா வில்லேஜ்ஜில் தான் உங்களுக்கு கிடைக்கும்ங்க வீடு வில்லேஜ்ஜில் வேரியன்ஸ் தான் இருக்குதுங்க அஞ்சாயிரத்துலருந்து ஸ்டாட்டிங்

தண்ணி ஆமாங்க வில்லேஜ்ஜில் அவங்க டைமிங் தான் விடுவாங்க டாங்க் இருக்காது நீங்கள் பிடிச்சி ட்ரமில் தான் ஊற்றிக்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் மொட்டைமாடின்னால் நீங்கள் நினைக்குறமாதிரி இருக்குது ஆனால் அந்த பட்ஜட்டுக்கு உங்களால் ஆகாதுன்னு சொல்கிறிங்களே அப்படிங்களா சரிங்க நான் நீங்கள் கேட்டதுக்கு நான் பார்க்குறேன் தேடி பார்க்குறேன் கிடைக்காதபட்சத்துக்கு நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ் பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும் சரிங்களா பர்சண்டேஜூக்கு பண்ணிக்கலாங்க அது ஒன்றும் பிரச்சின இல்லை நான் தேடிவிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் என்ன ஏரியாவில் கேட்குறிங்க வீடு சரிங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சரிங்க ஓகே தேங்க் யூ ஓகே